மருத்துவ காப்பீட்டு தொகை எங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்குது எங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் மருத்துவ காப்பீட்டு தொகையை எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போவோம் அங்கேயே எங்களுக்கு மருத்துவ காப்பீட்டு தொகையை வச்சு இது இலவசமாக பார்ப்பாங்க நாங்கள் வறுமைக்கோட்டுக்கு கீழே இருக்கிறதுனால எங்களுக்கு மருத்துவ காப்பீட்டு தொகை ரொம்பவும் ஒரு உதவிகரமாக இருக்குது வசதியாக உள்ளவங்க காசு உள்ள ஆஸ்பத்திரிக்கு போய் வைத்தியம் பார்க்குவாங்க நாங்கள் வறுமைக்கோட்டுக்கு கீழே இருக்கிறதுனால நாங்கள் காசு உள்ள ஆஸ்பத்திரிக்கு போகமுடியாது அதனால எங்களுக்கு மருத்துவ காப்பீட்டு தொகை கவர்மெண்ட்டு கொடுக்கறதுனால எனக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கிறதுனால எங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னால் எங்கள் குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியில்லைன்னால் எங்கள் வீட்டுக்காரர்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா எல்லோருக்கும் ம மருத்துவ காப்பீட்டு தொகை எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போவோம் இது எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது